நான் வீட்டில் ஹவுஸ்ஒய்ஃபாக இருக்கேங்க அப்புறம் வீட்டில் சமையலெல்லாம் செஞ்சுட்டு காலையில் டிஃபன் செஞ்சு பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டுங்க அவரையும் வேலைக்கு அனுப்பிவிட்டு அப்புறம் ரெண்டு மாடு இருக்குதுங்க வீட்டில் அந்த மாட்டை மேய்ச்சலுக்காக தோட்டத்து சைடு கூட்டிட்டு போவேன்ங்க கூட்டிட்டு போய்ட்டு ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் மேய்ச்சல் கொஞ்ச நேரம் மாடெல்லாம் மேய்ச்சிட்டு அப்புறம் அதுக்குன்னு பன்னெண்டு மணி வரைக்கும் மேய்ச்சிட்டு அதுக்கு மேலே வந்துடுவேங்க வந்து வீட்டுக்கு வந்து மதியம் சமையல் செஞ்சு சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் டிவி பார்ப்பேங்க அப்புறம் அதுக்கப்புறம் வந்து வாரத்தில் ரெண்டு நாள் வெள்ளி திங்கள் ரெண்டு நாள் கோவில் பக்கத்தில் ஒரு கோவில் இருக்குதுங்க கோவிலுக்கு போவோம் வாரத்தில் ரெண்டு நாள் அப்புறம் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஏதாவது ரெஸ்ட்டு கிடைச்சா அவருக்கு ரெஸ்ட்டு கிடைச்சிதுனா வாரத்தில் ஒரு நாள் தியேட்டர் சினிமா பாக்குறதுக்கு போவோம்ங்க